ஹலோ பிச்சை அண்ணாங்களா ஆ அண்ணே வணக்கம் நான் இங்கே மோகன்னு சொல்லிவிட்டு புதுக்கோட்டை பஸ்ஸ்டாண்ட் பக்கத்தில் இருந்து பேசுகிறேன் நமக்கு ஒரு வீடு ஒன்று வேணும் அதான் நம்ம அண்ணே சதீஸ் அண்ணே உங்கள் நம்பரு கொடுத்தாரு அதான் உங்கள்ட்ட பேச சொன்னார் இப்போ அங்கே இதுக்கிட்ட ஆ ஆமாம் விராலிமலை பக்கத்தில் ஒரு வீடு இருக்குன்னு சொல்லிருந்திங்களாமே அந்த வீடு எப்படி என்ன எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு என்ன வீடு எத்தனை ரூமு இருக்கு அதில் அதில் தனி வீடு ஒன்று இருக்குன்னு தான் சொல்லி சொன்னாங்க அதுக்கிட்ட தான் ம் சரி

சரி

ஓஹோ மாடி எல்லாம் கிடையாது மேலே ம் அது புது வீடாண்ணே பழைய வீடாண்ணே அது ஓ சரி சரி கார் பார்க்கிங்லாம் இருக்கா அதில் சரி ஆ ஆ

சரி சரி என்ன ரேட் சொல்லுறாங்கண்ணே அது ம் ம் சரி சரி சரி ஆ அப்படிங்களா நம்ம லோன் தான் போடலாம்ட்டு இருக்கேன் லோன் போட்டு வாங்கலான்னு தான் அது பேங்க்கில் குடுத்துருவாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம ப பண்ணுறது உடனே பண்ணிரலாம் எல்லாமே டாக்குமெண்ட்லாம் க்ளீயராக இருக்கிறதுனால ஒரு பத்து பதினஞ்சு நாள்ல வந்துரும் ரெடியாயி சரி அது எப்போ வந்தால் பார்க்கலாண்ணே அது

சரி அப்போ நான் சாய்ந்தரமே வரேன் சாய்ந்தரம் வரேன் வந்து பார்த்துட்டு அது பார்த்துக்கலாம் ஆ சரிண்ணே ஃபோன் பண்ணுறேண்ணே சாய்ந்தரமாக வரேங்க அண்ணே சரி நல்லது நல்லது ம்